அண்ணாமலை ஹோட்டலுங்களா எனக்கு டூ ஏசி ரூம் வேணும் அவைலபிளாக இருக்கா நாங்கள் இப்போ திருச்சிலேருந்து வந்துட்டுருக்கோம் விழுப்புரமில் தானே இருக்குது இந்த ஹோட்டல் எனக்கு டூ ஏசி ரூம் ஏசி ரூம் தானே ஏசி ரூம் நான்ஏசி சிக்ஸ் ஹண்ட்ரடா சரி ஓகே மேடம் டூ டூ ரூம் தான் நாங்கள் ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கோம் டூ ரூம் வேண்டும் ஆமாம் ஆ எப்படி ஆ ஆ பெட்டெல்லாம் எப்படி ஓகே நல்லா க்ளீனாக இருக்குமா ஹைஜீனிக்காக

ஆ ஃபேமிலி தான் எஸ் எஸ் ரெண்டு ஃபோர் மெம்பர்ஸ் டூ ஒரு டூ மெம்பெர்ஸுக்கு ஒன் ரூம் அந்த மாதிரி வேணும் ஓகே ஃபுட்லாம் எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க கீழே நாங்களே எப்படி நாங்களே போய் வாங்கிக்கணுமா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா ஓகே ஓகே மேடம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்படி ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஓகே க்ளீனாக இருக்குமா நெக்ஸ்ட்டு வேறு எதாவது நான் எப்போது வந்து புக் பண்ணுறது மேடம் நான் ஆ பால்கனிலாம் ஓகே ஓகே இருக்கலாம் நான் இப்போ வந்து நேரில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாமா நேரில் வந்துதான் புக் பண்ணணுமா நான் இப்போது வந்து திருச்சியில் இருக்கேன் எனக்கு வந்துட்டுருக்கேன் நேர்லேயே வந்தால் புக் பண்ணிக்கலாமா ஆன்லைன்லாம் வேண்டாமா

ஓகே ஓகே ஓகே ஷோர் மேடம் ஓகே மேடம் நாங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுறோம் ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்